நான் என் மொபைலில் வந்து ஸ்விகி ஆப்பில் வந்து எனக்கு தேவையான சாப்புடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் என் கார்ட்டில் போட்டு வச்சுப்பேன் போட்டு வச்சிகிட்டு நான் எப்போ என்கிட்ட காசு இருக்குதோ அப்போ வந்து நான் வாங்கி சாப்பிடுக்குவேன் இப்போ என்கிட்ட காசு இல்லாத டைம்மில் மந்த் எண்டுலலாம் பார்த்துட்டிங்கன்னா என்கிட்ட காசே இருக்காது காசு இருக்காதனால எனக்கு தேவையில்லாத அந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி தோசை ஆம்புலேட்டு கலக்கி எல்லாத்தையும் வாங்க முடியாததுனால எனக்கு தேவையானது மட்டும் நான் சிக்கன் பிரியாணி மட்டும்னா சிக்கன் பிரியாணி மட்டும் வாங்கிக்குவேன் இல்லை மட்டன் பிரியாணி மட்டும்னா மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கிக்குவேன் அது நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தனால எனக்கு கொஞ்சம் ஈசியாக இருந்துச்சு அதுக்கு அப்புறம் நான் எப்போ வேணா டெலிட் பண்ணிக்கலாம் டெலிட் பண்ணிவிட்டு எனக்கு சிக்கன் பிரியாணி மட்டும் வேணும்னா சிக்கன் பிரியாணி மட்டும் நான் வாங்கிக்குவேன் எனக்கு இல்லை இப்போ எனக்கு மட்டன் பிரியாணி மட்டும் வேணும் அப்படின்னா மற்றதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கிக்குவேன் இப்படி கார்ட்டில் போட்டு பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்விகி ஆப்பில் அந்த கார்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது